ஹலோ உங்கள் கடையில் நான் வந்து ஒரு பிரியாணி ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் ஆனால் கொண்டு வந்து டைமுக்கு கொடுக்கல சரி கொடுத்ததையாவது பார்க்கலாம் ஓபன் பண்ணால் அதில் ஒரு புதிதாக புதுசாக சமைச்ச மாதிரி ஒரு நறுமணமே இல்லை அது இல்லாத அது உள்ள வந்து எதோ ஒரு பூச்சிகள்லாம் வந்து இறந்து கிடக்குது ஒரு சுத்தமான ஒரு முறையில நீங்கள் வந்து அதை சமைக்கல சுகாதாரமாகவும் இல்லை எதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு உணவை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ஆன்லைன்ல கொடுக்குறீங்க இதை வந்து உங்களுக்கு வந்து சரியா எனக்கு தெரியாது நான் கொடுத்ததுக்கான பணம் எனக்கு திரும்ப வேணும் உங்கள் கடையில் எனக்கு வந்து இனிமே புதுசாக எதுவும் தேவயில்லை ஏன்னா உங்கள் கடை சுத்தமான சுகாதாரமுறையில் எதையுமே அவங்க சரி வர பண்ணல அதனால் எனக்கு உங்கள் கடையிலருந்து எந்த பொருளுமே தேவை கிடையாது நான் ஒ என்ன எவ்வளவு பணம் செலுத்துனேனோ அந்த பணத்தை எனக்கு திரும்பவும் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் இல்லைனா நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் போவேன் எனக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும் எப்படி ஒரு வந்து ஆன்லைன்லந்து உணவு வந்து முடியாதனால தான் ஒரு ஒரு ஃபோன் மூலியம்மா சொல்லி கொண்டு வர சொல்லுறாங்க அதை வந்து ஒரு சாப்பிட்றவங்களோட நிலம என்ன ஆகுறது ஒரு ஐநூறுரூவாக்கு வாங்கி சாப்பிடுட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அஞ்சாயிரம்னு செலவு பண்ணுவாங்களா இது உங்களுக்கே நல்லாருக்கா எதற்காக நீங்கள் இப்படி ஒரு இது பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வருவங்கக்கிட்ட வாங்கி செக் பண்ணிலாம் கொடுக்க மாட்டிங்களா மற்றவங்க சாப்பிட்றாங்கன்றதுனால என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்களா உங்கள் இஸ்டத்துக்கு இது வந்து உங்களுக்கு நல்லதா அது பெரிய பாவம் இல்லையா எனக்கு என்னோட காசை திருப்பி கொடுங்க இல்லைனா நான் போலீஸ்கிட்ட தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்